எங்கள் சைடு கிராமத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்குன்னு எல்லா வசதியும் பண்ணி தராங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டிட அமைப்பு பசங்க ஃப்ரீயாக படிக்கிறத்துக்கு அவங்கவங்களுக்கு தனி தனி கிளாஸ் அப்படின் பார்த்திங்கனா ஸ்கூலை பொறுத்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் எந்த குறையும் இல்லைங்க சத்துணவாக இருந்தாலும் சரி கட்டிட வசதியாக இருந்தாலும் எல்லாமே கவர்மெண்ட் நல்லாவே பண்ணிகொடுக்கறாங்க அப்புறம் பார்த்திங்கனா ஸ்ட்ரீட்லியும் பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி வந்து வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே பல் பலுப் இழுத்து தண்ணிபிடிக்கிற வசதிதான் எல்லாருக்குமே இங்கே இருக்குது அது வந்து ஒ தண்ணி வசதி வீட்டுக்கு வீடு பைப்பிருக்குது ஆனால் வந்து தண்ணி வசதிகள் மட்டுந்தான் கொஞ்சம் சரி இல்லாமல் அதுக்காரணம் வந்து அந்த சொல்வாங்க கரண்ட் வந்து மோட்டர் கரண்ட் இருந்தாதான் தண்ணிஇறைக்க முடியும் அப்படின் கரண்ட் வந்து இந்த வெய்யல் நாளில் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு கரண்ட் இருக்கறதால தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட்லலாம் லைட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கள் கிராமத்தில் வந்து அதுதான் ரொம்ப மெயின் ஒழுங்காக எதுவுமே எரிகிறதில்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி ஒரு ஸ்ட்ரீட்டில் அங்கேயும் கரண்ட் கம்பம் வச்சு லைட் எரியும் இல்லைங்களா அது வந்து எங்கள் கிராமத்து சைடில் ரொம்ப ஒரு சவாலாகவே இருக்குது அது எவ்வளோ என்ன சொன்னாலும் யார் எது பண்ணிணாலும் அந்த வசதி எங்களுக்கு பண்ணி தர மாட்டறாங்க இப்போது வேலைக்கு போகிறாங்க வராங்க நைட் பார்த்திங்கன்னா இப்போது ஜென்ட்சாக இருந்தால் ஓகே லேடிஸ்னால் ஒர்க் முடிச்சி பஸ் விட்டு இறங்கி வரும் போது ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் நடக்கிறதுக்கு ஒரு பயமாகவும் ஒரு சேஃப் இல்லாத மாதிரியும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம்